லேண்டு புரோக்கராங்க ஆ இல்லைங்க நான் வந்து பாப்பாவுக்கு கல்யாணம் வெச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு எடம் வந்து பக்கம் ஒரு எடம் கிடக்குண்ணே எடம் வந்து விற்கணும்ண்ணே நாங்கள் வாங்கிப் போட்ருக்கிறத விற்கணும் பாப்பாவுக்கு நா நால்ரை செண்டு இருக்குதுங்கண்ணே ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்கண்ணே என் பேர் தான் ஆ பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குதுங்க சார்

ஆ அப்படிங்களாண்ணே சரிங்கண்ணே அதாவது நீங்கள் நல்ல புரோக்கருன்னு சொன்னாங்க

ஆ கமிஷன்லாம் நல்லா பார்த்துத் தருவோம் நீங்கள் என்னென்னுப் பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆ ரேட்டெல்லாம் என்னென்னு அந்தப் பக்கம் எவ்வளோ போகுதுன்னு என்னென்னு விசாரித்துப் பார்த்தீங்களாண்ணே ஆ செண்ட்டு ஒரு லட்சம் இல்லை இல்லை கூட சொன்னாங்களேண்ணா

ஒன்றரை போகுதுன்னு சொல் சொன்னாங்க அதுக்குத் தான் சரி

என் தம்பி அப்படி தான் சொன்னான் ஆ

ஆ இல்லைங்கண்ணே நீங்கள் என்னென்னு ஏதுன்னு விசாரித்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதுண்ணா நீங்கள் கொஞ்சம் சிரமத்தைப் பார்க்காம ஆ ஆ ஆ சரி சரிங்க ஆ கமிஷன்லாம் பார்த்துத் தந்துடுவோம்ண்ணே என்ன ஆ கஷ்டமா இருக்குதுண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுத் தான் இருக்கோம் அதனால் தான் இந்த திருமணம் வெச்சிருக்கோம்

ஆ சரிங்கண்ணே சரிங்கண்ணே நாளைக்கு வர்றோம்